என்னோடய சிறப்புத்திறமை என்னன்னு பார்த்தீங்கன்னா நான் வந்து பசங்ககூட அதிகமாக போயிட்டு கிரிக்கெட் விளாடுவேன் அப்புறம் பசங்கூட வந்து கபடி விளாடுவேன் போயிட்டு பசங்ககூட ஜாலியாகவும் டைமை ஸ்பெண்ட் பண்ண மாட் பண்ண மாரி இருக்கும் என்னோடய திறமையை நான் வளர்த்துக்கறேன் இது மூலிமா வந்து ஒரு டிஸ்ட்ரிக்கோ அல்லது நேஷ்னலோ போயிட்டு விளாடுற மூலிமா வந்து எங்கள் ஊருக்கும் ஒரு நல்ல பேர் கிடைக்கிது இது மூலமாக ஒரு டிஸ்ட்டிக்கு ஒரு நல்ல பேரு கிடைக்கிது நான் போயிட்டு அதிகமாக வந்து கிரிக்கெட் விளாடுவேன் பசங்ககூட அங்கே இங்கேயும் போய் விளாடுவேன் பக்கத்து ஊரில் டோரலுமெண்ட்டு நடக்கும் அங்கெல்லாம் போயிட்டு விளாடுவேன் இது மூலமாக வந்து பிரைஸும் நாங்கள் அடித்திருக்கோம் கப்பு கொடுக்காங்க பிரைஸ் கொடுப்பாங்க அந் அந்த பிரைஸு மூலமா வந்து பசங்ககூட நாங்கள் ஜாலியாக போயிட்டு எங்கேயாது சுற்றுவோம் எங்கேயாச்சி போய் சாப்பிடுவோம் ஒரு நல்லா இருக்கும் ஒரு ஸ் ஒரு நல்ல ஒரு திறமையை வளர்த்துக்கிட்ட மாரி இருக்கும் மனிதனுக்கு வந்து எதோ ஒரு திறமை வந்து வச்சிருக்கணும் அந்த மாதிரி திறமை என்னன்னு பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து கபடியும் கிரிக்கெட் நான் வந்து விளாடுவேன் போட்டுப் விளாட்றது மூலிமா நம்ம உடலில் வந்து இருக்கிற வந்து ஒரு எனர்ஜி கிடச்ச மாதிரி இருக்கும் ஒரு உடல்பயிற்சி செஞ்ச மாதிரி இருக்கும் எதுமே செய்யாமல் இருக்கிறது மூலிமா மக்கள் வந்து ஒரு சோம்பேறித்தனமாக இருப்பாங்க நான் வந்து அந்தமாரி இடுக்கறது இல்லை ஏன்னால் நான் பசங்ககூட போயிட்டு கபடி விளாடுவேன் கிரிக்கெட் விளாடுவேன் எங்கள் ஊரில் வந்து கபடிக்கு கிரௌண்டு இருக்குது அந்த கபடி கிரௌண்ட்டில் வந்து டெய்லி மார்னிங் காலைல ஒரு எட்டு மணிக்கு போவோம் ரிட்டர்ன் ஒரு பத்து மணிக்கு வந்து பத்து மணிக்கு தான் வீட்டுக்கு வருவோம் அந்த ரெண்டு மணிநேரமும் நான் வந்து கபடி விளாடுவேன் பசங்ககூட சிரித்துட்டு இருப்பேன் அந்த டைமில் கொஞ்சம் ஒரு நல்லா இருக்கும் கபடி விளாட்றது மூலிமா ஒரு கைக்கு வந்து ஒரு புத்துணர்ச்சி கிடைக்கும் கைக் காலுகளுக்கு ஒரு நல்லா இருக்கும் பசங்ககூட ஜாலியாக என்ஜாய் பண்ண மாதிரி இருக்கும் விளாண்ட மாதிரியும் இருக்கும் டைம் ஸ்பெண்ட் பண்ண மாதிரியும் இருக்கும் கொஞ்சம் ஒரு கிளியர் மைண்ட்செட்டும் இருக்கும் ஏன்னா நமக்கு வந்து மைண்ட்செட் வந்து அங்கிங்கேயும் போயிட்டிருக்கும் இப்போது விளாட்றது மூலிமா அந்த விளாட்டுல தான் பசங்களுக்கு வந்து ஒரு மைண்ட்செட் இருக்கும் என்னோடய மைண்ட்செட்டும் அப்படி தான் இருக்கும் ஓ கொஞ்சம் நல்லா இருக்கும் போயிட்டு கேம் விளாட்றது மூலிமா பசங்ககூட ஜாலியாக விளாண்டுக்கிட்டு நல்லா இருக்கும் கபடிக்கு டோரல்மண்ட்டு நடத்துவாங்க அப்புறம் கபடியில் போய் டோரல்மெண்ட் விளாடுவோம் பசங்ககூட வெளியூருக்கு போவோம் அங்கே வெளியூருக்கு போனோனால் அங்கே சாப்பாடு தருவாங்க வெளியூரில் சாப்பிட்டுட்டு அடுத்த நாள் மேட்சு நடக்கும் மேட்சு நடந்துட்டு மற்ற பிளேயர்ஸும் வந்து மேட்ச் விளாடுவாங்க அந்த மேட்சு எப்படி எப்படி விளாடுறாங்க அவங்க எந்தெந்த மாதிரி விளாட்றாங்க அது போயிட்டு நான் ரசிப்பேன் அதையே வந்து நான் திரும்பி எங்கள் ஊரில் வந்து திரும்பி நான் ப்ராக்டிக்ஸு எடுப்பேன் அது திரும்பி இந்த திறம நமக்குள்ள இருந்தால் நல்லாயிருக்குன் சொல்லிட்டு அதை திரும்பி திரும்பி நான் ப்ராக்டிக்ஸ் எடுத்துட்டே இருப்பேன் எனக்கு வரலினா கூடம் நான் அதை திரும்பி ப்ராக்டிக்ஸ் எடுத்துகிட்டே தான் இருப்பேன்